ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் இப்போது கேஸ் சிலிண்டர் எப்படி வீட்டில் சேஃப்டியாக யூஸ் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் இல்லை மேம் நோ டவுட் மேம் தேங்க்யூ மேம் சொன்னதுக்கு ஆ